எங்களுக்கு நாங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் போது பள்ளி பருவத்தில் இருக்கும் போது சைக்கிள் ரேஸ் அப்புறம் ஓட்ட பந்தயம் ம கபடி விளையாடுறது இது மாதிரி எல்லாம் செய்வோம் அது செய்யும் போது பார்த்திங்கன்னா அதில் காயங்கள் ஏற்படும் அது சகஜம் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும் சைக்கிள் ஓடும் போது கீழே விழுந்து காயங்கள் ஏற்படும் அப்படி காயங்கள் ஏற்படும் பொழுது அந்த வெட்டுக்காத்தாலைய அரைச்சி வெச்சம்னா உடனே அது நல்லா சுல்லுன்னு பிடிச்சி நல்லா ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கும் ஆனால் ஆறிடும் அப்புறம் மற்ற தளைகள் அதாவது இந்த ம துளசி தள இது மாதிரிலாம் இருக்குது அந்த தளைகளை பயன்படுத்தி நாங்கள் ஒரு மருத்துவத்தை நாங்களே தனக்கு தானே அப்படிங்கிற மாதிரிக்கி தனக்கு தானே செஞ்சுக்குவோம் அந்த மருத்துவமாக செஞ்சுக்குவோம் அதனால் எங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு அதனுடைய இதை தவிர்க்கிறதுங்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சின்ன விஷயம் தான்